தோட்டத்தில் வளர்கிற பூன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து கனகாமரம் அப்புறம் குண்டு மல்லி அடுக்கு மல்லி அப்புறம் அரும்பு இது இருக்குது அரும் வந்து எங்கள் வீட்டு மேலே போகும் அது வந்து நிறையா பூ பூத்திருக்கத்தால கோயிலுக்கு கொடுப்போம் அப்புறம் வந்து செவ்வாய் கிழம வெள்ளி கிழம போல் கோயிலுக்கு கொடுப்போம் அப்புறம் வந்து அதிகமாக இருந்துச்சுனா எங்கள் வீட்டு பக்கத்தில் பூ கடைக்கு ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து எனக்கு வே அவங்க வேணும்ன்னா அவங்க வாங்கிப்பாங்க அப்புறம் மீதி இருக்கிறத வந்து எங்கள் வீட்டிலே பூ எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு போடுவோம் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேரும் வெச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து கனகாமரம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால கனகாமரம் அதிகமாக நான் தான் வெச்சுப்பேன் அதுக்கப்புறம் பழன்னால் எங்கள் வீட்டில் கொய்யாப்பழம் சீதாப்பழம் மாம்பழம் அப்புறம் வந்து சாத்துக்குடி மரம் இதெலாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அதை வந்து எங்கள் தம்பி தான் நட்டு வெச்சுருந்தான் அதை வந்து அழகாக பாதுகாத்துகிட்டிருந்தான் அந்த மாம்பழம் அதெலாம் அதிகமாக காய்ச்சிச்சுனா அதோட அது வர்ற பருவகாலத்தில் வந்து அதை வந்து எங்களுக்கு தேவையானது எடுத்து ஊறுகாய் போட்டுப்போம் அப்புறம் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் அதை கொடுத்து அனுப்புவோம் அதையும் மீறி அதிகமாக இருந்துச்சுனா வெ விலைக்கு விற்றுருவோம் சாத்துகுடிகிறது வந்து சளி பிடிக்கிற பொருளுகிறதால வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொந்தகாரங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதையும் விற்றுருவோம் கொய்யாப்பழம் வந்து எங்கே அணிலே அதிகமாக கடிச்சி சாப்பிடுறதால அதை எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிச்சினா அதை வந்து எங்கள் வீட்டுக்கு மட்டுமே பயன்படுத்திப்போம் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் வந்து எங்கள் வீட்டில் நிறையா பேர் சாப்பிடுவாங்க அதெல்லாம் எதுவும் எங்கள் வீட்டில் வந்து மாம்பழமும் சீத் சாத்துக்குடி பழம் மட்டும் அதிகமாக இருக்குகிறதால அது வந்து விற்பாங்க